நான் அதிகமாக போகிறது அப்புடின்னா பழனி முருகன் கோயிலுக்கு போவேன் காரணம் என்னென்னால் எனக்கு அங்கே போனால் கொஞ்சம் மனதுக்கு ஆறுதலாக இருக்குது வருஷத்துக்கு ஒரு டைம் எப்படியுமே எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் ஒரு நாள் பிக்ஸ் பண்ணி இந்த அன்னிக்கு சரி போயிட்டு வரலாம் மனதுக்கு இதாக அங்கே போவேன் அப்போது இன்னும் வே வேறே எங்கே போவேன்னு கே கேட்டாங்கன்னால் அப்புறம் ஒரு பக்கத்தில் ஒரு இது இருக்குது பாரஸ்ட்டு அங்கே ஒரு நீர் நிலையை குட்டை அங்கே போய் உட்காந்துக்குவோம் காற்று நல்லா இயற்கையான காற்று வரும் மிருகங்கள் நிறையா வரும் யானைய யான அந்த மாரி வரும் அதையும் பார்த்துட்டு சந்தோஷமா ஜாலியாக பேசிட்டு வருவோம் அப்புறமானால் அந்த மாதமானது கார்த்திகை மாதன்னு சொல்லி ஐயப்பாவுக்கு மாலை போடுவாங்க அதுக்கு போட்டு ஒரு நாப்தெட்டு நாள் விரதம் இருந்து மலை ஏறி நடந்து நைட்டும் பகலும் சாமி கும்பிட்டு வருவோம் அது எங்களுக்கு மனதுக்கு கொஞ்சம் திருப்தி ஆனால் போகணும் கண்டிப்பாக போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனா அதனால வருஷத்துக்கு ஒருக்கா அங்கே போவோம் முருகன் கோயிலுக்கு போவோம் அதை விட்டா திருப்பதி போனால் கொஞ்சம் நல்லா ஒரு திருப்பம் வருன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அங்கேயும் போகிறது உண்டு அங்கேயும் போயிட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு மூணு கோயில் நாலு கோயில் கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவோம்